ஹலோ இது உடுப்பி ரெஸ்ட்டாரெண்டா நான் ராஜேந்திரன் பேசறேன் உங்கள் கடை உரிமையாளர் பேர் நீலகண்டனா நான் முந்தா நேற்று ஒரு உணவு வாங்க ரெஸ்ட்டாரெண்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு அந்த ஆர்டரு பதினோரு மணிக்கு வரும் அது ஒரு சில காரணத்தினால் வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுதான் அந்த ஆர்டர் வேணாமுன்னு சொல்லி ரத்து பண்ணலாம்னு கால் பண்ணினேன் மறுபடியும் என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ராஜேந்திரன் ஐடி அறுபத்தி மூணு நாப்பத்தஞ்சு இருபத்தொன்னு சைபர் நாலு பிரியாணி ரெண்டு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஆர்டர் ரத்து பண்ணிடுங்க நன்றி